நான் வந்து இதுக்கு முன்னே வந்து சொந்தமாதான் வேலை பார்த்துட்டுருந்தேன் எங்கள் கையனியில் வந்து விவசாய பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஏன் பண்றதில்லைனு கேட்டீங்கள்னால் வந்து தண்ணி ரொம்ப வறட்சி அதிகமாயிடுச்சி கூலி ஆளுங்க வந்து வேலை செஞ்சால் ஜாஸ்தி சம்பளம் கேட்குறாங்க வெயில் அப்புறம் வந்து பார்த்திங்கள்னா விவசாயம் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா அதை போய் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கள ரொம்ப குறைவான ரேட்டு அதனால வந்து அதை கைவிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஒரு ஃபோன் கம்பெனியில் ஏன்னு கேட்டீங்கள்னா இதல்லாம் எப்படிலா கால சூழ்நிலை வந்து மாறின காரணத்துக்கோசரம் தான் நான் வந்து இப்படி வேலை செய்கிறேன் நான் வந்து இன்னொரு தொழிலை நம்பியிருக்கிறேன் அதனால இதை இப்போ வந்து இந்த போய் சம்பாரித்தா மட்டுந்தான் எங்கள் வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்த முடியும் அதல்லாம் ஏன் விட்டு வந்தேன் கேட்டீங்கன்னா அதனால தான் விட்டு வந்தோம் இப்போ வந்து ஒரு இன்னொரு ஒரு தொழிலை நம்பி தான் இருக்கோம் ஒரு தொழில்னால் ஒரு இன்னொருத்தரை நம்பி வாழ்கிறதா இருக்குது இப்போ வந்து காலகட்டம் வந்து இதுக்கு முன்னே பார்த்திங்கள்னா அப்படி இல்லை நம்ம நினச்ச நேரத்துக்கு வேலை செய்வோம் விவசாயம் பண்ணுவோம் தண்ணி வச்சுப்போம் அது வந்து இயற்கையிலேயே வாழ்ந்திருந்தோம் இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறனால அது கம்பெனிக்கு போகணும் அங்கே வந்து பொல்யூஷன் அதல்லாம் இருக்கிறது நிறைய பிரச்சனை இருக்குது அதல்லாம் நமக்கு அந்த இடம் செட் ஆகும் செட் ஆகாது அந்த மாதிரி வந்து நிறைய விதமான பிரச்சனலாம் இருக்குது முன்ன வந்து அப்படி இல்லை இப்போ வீட்டுக்கு வருவோம் சாப்பிடுவோம் நம்ம முடிஞ்சால் வேலை செய்வோம் இல்லைன்னா போக மாட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வருமானம் நம்ம கையில் இருக்குது நம்ம யாரோ நம்பியும் இதுக்கு முன்னே போக மாட்டோம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இன்னொருத்தரை நம்பி தான் நம்ம வந்து வாழ வேண்டிதாக இருக்குது இந்த காலக்கட்டம் வந்து இப்ப டி இருக்குது பாருங்கள்